ஹாய் டி நான் வந்து அமேசானில் ஒரு சாரீ ஒன்று ஆர்டரு பண்ணிருந்தேன் அந்த சாரீ எப்படி பார்க்கும் போது நல்லாருந்துச்சு திரும்ப வந்து அது ஆர்டரு பண்ணி நம்மகிட்ட வரும் போது அந்த கலரே சரி இல்லை கலர் கொஞ்சம் டிஃப்ரன்ட்டா இருந்துச்சி அதில் டிசைன்ஸ்லாம் வந்து நான் ஃபோனில் பார்த்த மாதிரி இல்லை வேற மாதிரி மா வே வேற டிசைன் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ளவுஸ் பார்த்தா சுத்தமாக ப்ளவுஸ் பற்றவே இல்லை திரும்ப வேற ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிட்ச் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு அந்த ப்ளவுஸு வாங்கிறதுனால ரேட்டும் அதிகம் இப்போ நான் ஒரு ஃபைவ் ஹண்ரட்க்கு சாரீ வாங்குனன் அப்படின்னா ப்ளவுஸ் வாங்கி அதை ஸ்டிட்ச் பண்ணி தனியா ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிட்ச் பண்ணி போடுகிறதுக்கு அது ஒரு ரேட்டாயிடுச்சி ரேட் அதிகமாயிடுச்சு அதால என்னாகிடுச்சி வேஸ்ட்டா என்னோடய மணி தான் லாஸ் ஆயிடுச்சு திரும்ப வந்து என்ன அதை துவச்சோம் அப்படின்னா அது நிறைய சாயம் போது ஒரு டூ டைம்ஸ் துவச்சதுமே சாயம் ஃபுல்லாவே போயிடுச்சு அது சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சி ஆர்டரு பண்ணிருக்கவே தேவை இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சி அந்த சாரீ